ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

ம் ம் ம் ம் சரி ஓகே ஆ சரிங்க சரி நான் பார்த்துக்குறேன் மேம் ம் சொல்லுங்கள் இல்லை பார்த்துக்குறேன் நான் மேனேஜ்மெண்ட்கிட்டயும் பேசுகிறேன் நீங்களும் பசங்கக்கிட்ட கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி சொல்லுங்கள் நாங்களும் பார்த்துக்குறோம் ம் சரிங்க சரி ஓகே நான் பார்க்கறேன் நானும் போய் பார்க்குறேன் மேனேஜ்மெண்ட்டயும் பேசுகிறேன் நீங்களும் பசங்ககிட்ட கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி சொல்லுங்கள் நாங்களும் பார்த்துக்குறோம் ஆ ஆ சரி சரி ஓகேங்க நான் பார்த்துக்குறேன்